நான் வந்துட்டு இப்போது விளம்பரம் சொல்கிறதுக்கு எது முக்கிய காரணம் அப்படின்னு கேட்டோம்னால் நான் மொபைலை தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னால் வாட்ஸப் வாட்ஸப்பில் இப்போ ஒரு ஒரு செய்தி அனுப்பிச்சுட்றிங்களா ஒரு நிமிஷமே ஆயிரம் பேர்த்துக்கு போகும் க்ரூப் வைச்சுக்குறாங்க க்ரூப்பில் ஆயிரம் என்ன ரெண்டாயிரம் பேர்த்துக்கே போகும் அதுதான் எந்த ஒரு ஆடாக இருந்தாலும் சரி வாட்ஸப்பில் அமுச்சு விட்டோம்னா ஈஸியாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சுடும் இப்போ வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு உடம்பு சரியில்ல அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அதுக்கூட வேணாம் ஒரு பொண்ணை வந்து கா தெரில அது வந்து தொலைஞ்சு போயிடுச்சு அதோடய பா அந்த பாப்பாவோடய ஃபோட்டோவை போட்டு காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்ரு போஸ்ட்ரு பேனர் இந்த மாதிரி நிறைய பண்ணிணாங்க பேனரு அந்த மாதிரிலாம் அப்புறம் பார்த்தா மொபைலில் சென்ட் பண்ணிணாங்க ஒருத்தர் ஒருத்தருக்கு போகிறது பத்தாயிரம் பேர்த்துக்கு போகிறத்துக்கு சமம் அந்தமாதிரி இந்த வாட்ஸப் எனக்கு தெரிந்த வரைக்கும் ஃபோன் தான் வேறு எதுவும் சொல்ல முடியாது இந்த ஆட்டோ இந்த மாதிரி பேனரு அதெல்லாம் வேஸ்ட்டு டிவி விளம்பரம் இப்போ வந்து நியூஸ் கூட அவ்வளோக்கு யாரும் பார்க்குறது இல்லை ஃபோன் ஃபோன் ஃபோன் தான் அதுதான் சொல்கிறேன் வாட்ஸப்பில் அமுச்சு விட்டா கரெக்டாக எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துரும்